எங்கள் சிவகங்கை மாவட்டத்தை பொருத்த வரைக்கும் தீபாவளி திருவிழா எல்லாம் நாங்கள் கொண்டாடுவோம் தீபாவளின்னா என்னாது டிரெஸ் புது டிரெஸ் எடுத்து போட்டுகிட்டு வெடி வெடிச்சிட்டு பலாரங்கள் சாப்பிட்டு அதோடு விட்டுருவோம் ஆனால் எங்கள் சிவகங்கை மாவட்டத்தை பொருத்த வரைக்கும் பொங்கல்னு எடுத்துகிட்டோம்னா தமிழருடைய பாரம்பரியத்தில் முக்கியமானது பொங்கல் தான் அந்த பொங்கலை வந்து நாங்கள் பொங்கல் வெச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொங்கலை சுற்றி கண்டுபட்டு மஞ்சு விரட்டு சிராவயல் மஞ்சு விரட்டு கோட்டுவீர் மஞ்சு விரட்டு பொய்யலூர் மஞ்சு விரட்டு அப்படின்னு எங்கள் சிவகங்கை மாவட்டத்தை சுற்றி மஞ்சு விரட்டை தான் நாங்கள் வந்து பேமஸாக கொண்டாடுவோம் நாங்கள் அந்த மஞ்சு விரட்டுக்காகவே நாங்கள் போராடி போராட்டம் போட்டு கருப்பு சட்டை அணிஞ்சு போராட்டம் பண்ணி இந்த மஞ்சு விரட்டில் வந்து நாங்கள் கொண்டாடி இந்த கொண்டு வந்திருக்கோம் மஞ்சு விரட்டிற்கு பெருமையான பெருமை வாய்ந்த ஊருன்னு பார்த்தோம்னாவே எங்கள் சிவகங்கை மாவட்டம்தான்